எஸ் மேம் ஹலோ மேம் குட் ஈவினிங் வாட் உட் யூ லைக் டு ஆடர் ஓகே மேம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்ல கிடச்சிரும் மேம் உங்களுக்கு இல்லை மேம் செவன் ஓ கிளாக்கோட முடிஞ்சிருச்சு ஸோ நெக்ஸ்ட் டே வேணா நீங்கள் ட்ரை பண்ணலாம் சாரி மேம் அது நீங்கள் கேட்குற ஆஃபர் இல்லை இன்னைக்கி முடிஞ்சிருச்சு ஆ ஓகே மேம் இன்னும் தேர்ட்டி மினிட்ஸ்ல உங்களுக்கு கிடச்சிரும் மேம் வேற எதாவது உங்களுக்கு வேணுமா ஓகே மேம் ஷியோர் ஸ்பெஷாலிட்டி அதுதான் மேம் குலோப்ஜாம் எங்கள் எங்கள் கடையில ரொம்ப ஸ்பெஷல்ன்றது குலோப்ஜாம் மில்ஷேக் நிறையா ஸ்பைசி ஐட்டம்ஸ் வந்து ஸ்பெஷல் மேம் ஓகே மேம் இன்னும் தேர்ட்டி மினிட்ஸ்ல இன்னும் தேர்ட்டி மினிட்ஸ்ல டெலிவரி மேம் கொடுத்துருவாங்க ஸோ ரேட்டிங்ஸ் கொஞ்சம் பார்த்து கொடுங்க அண்டு கடைக்கும் இன்னொரு தடவை நீங்கள் விசிட் பண்ணும் கண்டிப்பாக அது உங்களுக்கு டெலிவரி மேன் உங்கள்கிட்ட சொல்லிருவாங்க மேம் அவங்கக்கிட்ட ஆ ஆமாம் மேம் அவங்கக்கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்து அமிச்சிடுவோம் அது உங்கள் விஷ் மேம் சொமேட்டோலருந்து வருவாங்கள் மேம்

ஆ கண்டிப்பாக கிடைக்கும் மேம் ஃபஸ்ட் கிளாஸா செகேண்ட் கிளாஸா ஓகே மேம் ஷியோர் ஸோ எத்தனை நாளைக்கி சொன்னிங்கள் ஓகே மேம் த்ரீ டேஸ் ஒரு ஃபை தௌசண்ட் இல்லை மேம் டிஸ்கவுண்ட் கிடையாது ஓகே மேம் ஷியோர் நாங்கள் புக் பண்ணிடலாங்களா ஓகே மேம் ஷியோர் மேம் தேர்ட்டி மினிட்ஸ்ல இருப்பாங்கள் தேங்க்யூ மேம் தேங்க்யூ